நம்ம வந்து டிஜிட்டல் முறையில் ஓவியம் தீட்டுணுன்னா இப்போல்லாம் நிறைய நிறைய சா மென்பொருள் நிறைய இருக்குது இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஃபோட்டோ கிராஃப்ன்னு ஒரு இது இருக்குது மென்பொருள் இருக்குது அதில் போய் நம்ம வரையலாம் பெயிண்டிங்ன்ற ஒரு இதில் போய் வரையலாம் டிஜிட்டல் மார்ட்டில் வரையும் போது நம்ம வந்து அதை வந்து நேச்சுரலாக இயற்கையாக இருக்காது அந்த ஆர்ட்டோடு வந்து நம்ம இயற்கை பாரம்பரியம் ஓவியத்தை நம்ம வரையி வ வரையும்போது அந்த இருக்கற வித்தியாசம் வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்லாம் நம்ம அது வந்து டிஜிட்டலாக இல்லை பாரம்பரியம் கையால் வரையப்பட்ட ஓவியமான்றதை கண்டுபிடிச்சிட்லாம் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா டிஜிட்டல் ஆர்ட்டில் வந்து நம்ம என்ன வேணால் கொண்டு வர முடியும் இமேஜின்னே கற்பனைத்திறனில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து அந்த படைப்பில் கொண்டு வரலாம் இப்படித்தான் கொண்டு வரணும் அப்படின்றத வந்து டிஜிட்டலில் இவ்வளோ தான் ப பண்ண முடியும்னு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு கூட நம்ம டிஜிட்டல் ஆர்ட்டில் கொண்டு வரலாம் ஆனால் பாரம்பரிய ஓவியத்தில் வந்து அந்தளவுக்கு டிஜிட்டலில் கொண்டு வர்ற மாதிரி பண்ணலாம் பண்ண முடியும் ஆனால் கொஞ்சம் நேரங்கள் வந்து செலவாகும் நம்ம அதே தத்ரூபமா வரையணும்னா பாரம்பரிய ஓவியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய அழகு படைப்பு அதில் என் சொல்லப்படும் விஷயங்கள் எல்லாமே வந்து டிஜிட்டலில் வந்து தோற்றுப் போயிடும் அந்தளவுக்கு ப பாரம்பரிய ஓவியந்தான் வந்து பெஸ்ட்டா இருக்கும் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்னென்னா பாரம்பரிய ஓவியம் வந்து நம்மளால் இயற்கை வண்ணங்கள் என்னென்ன போடப்பட்டிருக்கு என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து இதில் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஆனால் டிஜிட்டலில் அதை பார்க்க முடியாது எல்லாமே ப்ரிண்டோ மென்பொருள் கருவிகளை பயன்படுத்துகிறனால நம்ம எடுக்கும் ப்ரிண்ட்டு வந்து ஃபுல்லாவே இதுவாக இருக்கும் உங்களுக்கு டிஜிட்டலாக இருக்கும் அதை பார்க்கும்போதே தெரியும் நம்ம வந்து சா கையால் படைக்கப்பட்ட ஓவியம் கிடையாதுன்றத கண்டுபிடிச்சிட்லாம் நம்ம இதுக்கும் அதுக்கும் அதான் வித்தியாசம் எனக்கு வந்து பாரம்பரிய ஓவியந்தான் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே அதுதான் பிடிக்கும் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா அது வந்து என்னதான் நீங்கள் டிஜிட்டலில் எல்லாம் கொண்டு வந்தாலும் அதில் வந்து நீங்கள் ஒரிஜினாலிட்டியை கொண்டு வர முடியாது இதில் பாரம்பரிய ஓவியத்தில் கொ கொண்டு வர முடியும் இந்தளவுக்கு ரொம்ப டெக்னாலஜிகள் நிறைய வந்துட் வந்து கொண்டுட்ருந்தாலும் பாரம்பரிய ஓவியத்தில் இருக்கிற வண்ணங்கள் எல்லாம் வந்து இதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும் போது இதில் வந்து நம்ம கண்கூடாவே பார்க்கலாம் பாரம்பரிய ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நிறங்கள் அதெல்லாம் வந்து நமக்கு கையில் உணரும்போது தொடும் போது அதெல்லாம் உணரலாம் கண்ணால் பார்க்கலாம் பட் வந்து டிஜிட்டல்லாம் அதை அந்த இதே இருக்காது எல்லாமே வந்து கற்பனை திறனில் கொண்டு வரப்பட்டதா இருக்கும் இது வந்து நம்ம உள்வாங்கி அது வரையும்போது நேச்சுரல்லா இருக்கிறாமாதிரியும் இதில் கொண்டு வரலாம் அதனால் வந்து இந்த இது வந்து பாரம்பரிய ஓவியத்துக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அதுதான் உங்களுக்கு டிஜிட்டல் முறையில் ஓவியம் தீட்டினாலும் நிறைய முன்ன இப்போ இருக்கிற இதில் வந்து மென்பொருள் ஸ்டா கருவிகள் நிறையா வந்துடுச்சி ஃபோட்டோக்ராஃப் வந்துடுச்சி ஃபோட்டோக்ராஃபிங்ன்னு ஒன்று மென்பொருள் இருக்குது அதில் பண்னாலாம் பெயிண்டிங்லேயே நிறைய வந்துருக்குது அதில் பண்ணலாம் அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒன்று வந்துருக்குது அது பெயர் தெரில எனக்கு